இந்தியாவின் பிரபலமான விஞ்ஞானி மிகவும் அற்புதமான தலைப்பு இந்த வின் இந்தியாவின் பிரபலமான விஞ்ஞானி அப்படினா என்னை பொருத்த வரைக்கும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமை சொல்வோம் ஏ பி ஜே அப்துல் கலாம் பற்றி தெரியாதவங்க யாராலும் இருக்க முடியாது ஆனால் என்னோட காலகட்டத்தில் நான் படிச்சபோது நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்துல் கலாம் இறந்துட்டாங்கன்ற நியூஸ் வருது பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கிற நேரம் அது அதுக்கு முன்னே வரைக்கும் எனக்கு அப்துல் கலாம்ங்கிறவங்க வந்து முன்னாடியே இறந்துட்டாங்க அப்டிங்கிற ஒரு இதில்தான் இருந்தேன் அதுக்கப்றம்தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்துல் கலாம் அப்போதான் இறந்துருக்காங்க அப்படினு அவர் மீது அந்தளவுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது எனக்கு அவர் இறந்த போது அவர் வாழ்க்கை வரலாறை செய்தி தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்த போதுதான் அவர் மீது மிகுந்த ஒரு ஆர்வமும் ஒரு மரியாதையும் தனி சிறப்பும் வந்தது ஏ பி ஜே அப்துல் கலாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பிறந்தார்

ஏ பி ஜே அப்துல் கலாம் வந்து ஒரு ஏழை வீட்டு மகனாக பிறக்கிறாரு சிறு வயதிலிருந்து ராமேஸ்வரம் பகுதியில் பிறந்தவர் ராமேஸ்வரம் பகுதியில் பிறந்தார் ஏழை வீட்டு மகன் அப்துல் கலாம் சிறு வயது வந்து தன்னோட வீட்டு வீட்டு சுச்சுவேஷனுக்காக நியூஸ் பேப்பர் போடுறதுல வந்து நாட்டம் வேலை செஞ்சிகிட்ருக்காரு அப்போது அவருக்கு வந்து அறிவியலிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது அதனால் அவர் அறிவியல் சார்ந்த பிரிவுகள் பாடங்களை எடுத்து படித்து வந்தார் அவர் நல்ல மதிப்பெண்களும் நல்ல மார்க்கும் எடுத்திருந்த நிலையில் அக்னி என்ற ஒரு ஏவுகணையை வந்து அணு ஆயுத அணு அணு ஏவுகணையை வந்து தயாரித்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி உலக நாடுகள் அனைத்தையும் திரும்பி பார்க்க வைத்தார் அவரை அந்த முயற்சி எடுத்து பல நாடுகளிலும் பல அண்டை வெளி நாடுகளிலும் இருந்து அவர்களுக்கு மிக பெரிய ஆஃபர்கள் வந்து குவிந்தது ஆனால் நான் சற்றும் எதிர் பார்க்காத ஒரு விஷயத்தை அவர் அப்பொழுது செய்திருந்தார் நாம் என்றால் என்ன பண்ணியிருப்போம் இங்கே விட சம்பளம் எங்கே இருக்கோ அங்கே போய் நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம குடும்பத்தை பார்ப்போம் அப்படி என்று நம்ம இருந்திருப்போம் ஆனால் ஏ பி ஜே அப்துல் கலாம் இந்தியாவின் மீது பற்று கொண்டவர் அப்டிங்கிறதுக்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக அத்தனை ஃபாரின்ஸ் கன்ட்ரிலேருந்தும் அவங்க வந்து வேலைக்கு கூப்பிட்ட போதும் அவர் சொன்னது நோ எனது இந்தியாவுக்காக மட்டுமே நான் உழைப்பேன் அப்படிங்கற வந்து அவர் சொல்லியிருந்தார் அது மிக பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமாக நான் பாக்கிறன் மேலும் குடியரசு தலைவராகவும் அவரது பணியை சிறப்பாக அவர் இந்திய நாட்டுக்காக செய்தார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர் வந்து இந்திய குடியரசு தலைவராக இருந்துவிட்டு தன் பதவியை ராஜினாமா செய்யும்போது அவர் தனக்கென ஒதுக்கப்பட்ட ரூமில் மட்டும் இருந்தார் மேலும் அந்த பதவியில் இருந்து விலகும் போது அவர் அணிந்து இருந்த இரண்டே இரண்டு கோட்டுகளை இரு சூட்கேஸை மட்டும் அவர் எடுத்து வந்தார் மேலும் அவர் வந்து கல்வி மாணவர்கள் கல்வி கல்வி நன்றாக இருக்க வேண்டும் அப்டிங்கறதுலேயும் அவர் நாட்டம் செலுத்துவார் அப்ப போது தனக்கு கிடைக்கின்ற நேரங்களில் பள்ளி நிகழ்ச்சிகளில் கலந்து மாணவர்களிடம் உரையாற்றுவார் மேலும் அகில அனைத்து நாடுகளும் ஒரு மீட்டிங் நடந்துச்சி அப்போ வந்து ஏ பி ஜே அப்துல் கலாம் என்ன பண்ணாருனா தமிழில் ஒரு குறளை சொல்லி அதுக்கு ஒரு மீனிங் சொல்லி ஒரு தங்லைஃப் மாதிரி சிறப்பாக பண்ணியிருப்பாரு அதல்லாம் பார்க்கும்போது நமக்கு தமிழ் பற்றை மேன் மேலும் அது அதிக படுத்துது அப்டியாக பட்ட அப்துல் கலாம் எண்ணற்ற ஏவுகணை சோதனைகளிலும் சிறப்பாக வெற்றியை கண்டுள்ளார் வயது முதிர் ஆன அவர் திருமணத்தின் கீழ் நாட்டமில்லை அதனால் அப்துல் கலாம் திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை கடந்தார் அது போல் அவர் இந்திய நாட்டுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் செய்தவை எண்ணற்றவை ஏராளம் சொல்லி கொண்டே போகலாம் கடைசியாக ஏ பி ஜே அப்துல் கலாம் ஒரு மீட்டிங்குக்காக வெளி மாநிலத்திற்கு சென்றபோது அங்கே மக்களின் மேடையில் இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டு மேடையிலே சரிந்து உயிர் பிரிந்தார் அவரது உயிர் பிரிந்தாலும் அவரது கனவுகள் என்றுமே கலையாது அது போல் அப்துல் கலாமின் க்வாட்ஸ் என்று சொல்லும் பழமொழிகளும் ஏராளம் இருக்கிறது அவர் மாணவர்கள் இடத்திலே கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் தினமும் கனவு காணுங்கள் அந்த கனவுதான் உங்கள் வாழ்க்கையில் நினைவாக்கும் அந்த கனவுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி கோலாக அமையும் என்று மாணவர்களிடையே அவர்கள் வாழ்க்கையை சற்று எண்ணி பார்க்க செய்தவர் அப்துல் கலாம் தனது திறமையின் மூலம் அவருக்கு ஒரு ஆணவம் இல்லாமல் தமிழ் என்ற ஒரு இதுவும் எளிமையும் அவரிடத்தில் மிகவும் உயர்ந்தது அப்துல் கலாம் மாணவர்கள் இடையே கனவு காணுங்கள் என்று கனவுகளை பற்றி மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார் மேலும் எவ்ரி லைஃப் மேலும் அப்துல் கலாம் அப்துல் கலாம் இறந்த போது மிகவும் ஒரு துக்க நாளாக அனுசரிக்க பட்டது இந்தியா மட்டும் அல்லாமல் அனைத்து உலக நாடுகளும் அதை ஒரு மிக பெரிய அறிவியலின் வீழ்ச்சி என்று அறிந்தனர் எவ்ரி பெயின் கிவ் ய லெசன் எவ்ரி லெசன் சேஞ்ச் த பெர்சன் அப்படி என்று அப்துல் கலாமின் பழமொழி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அவர் என் என் என்னதான் இவ்வுலகை விட்டு சென்றாலும் அவரது கனவுகள் எப்போதும் இவ்வுலகை விட்டு செல்வதில்லை மேலும் எனக்கு மிக பெரிய வருத்தம் என்னவென்றால் இரண்டாயிரத்து இருபதில் இந்தியா வல்லரசு என்ற அப்துல் கலாமின் கனவு அது அவர் இருந்திருந்தால் கூட சாத்தியமாயிருக்குமோ என்னமோ தெரியவில்லை ஆனால் இன்றளவிலும் இந்தியா வல்லரசு நாடாக இடம்பெறவில்லை என்பதில் மிகுந்த வருத்தம் எனக்குள்ளே இருந்து வருகிறது எனக்குள் மட்டுமல்லாமல் இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு வருத்தம் இருக்கின்றது ஒரு வேலை அவர் இருந்திருந்தால் இந்தியா வல்லரசாக ஆகியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவர் இல்லாத ஒரு இந்தியா அறிவியல் வளர்ச்சியில் சற்று பின் தங்கியே இருக்கிறது மேலும் அவர் மரங்கள் நடுவதில் மிகவும் நாட்டம் கொண்டவர் இயற்கை சுற்று சூழலிலும் மிகுந்த பண்பு கொண்டவர் ஆக்டர் ஆக்டர் காமெடி ஆக்டர் விவேக் கூட சேர்ந்து லட்சகணக்கான மரகன்றுகளை நட்டு சாதனையும் படைத்துள்ளார் எனவே ஏ பி ஜே அவர்கள் காலமானாலும் அவரது கனவுகள் என்றும் ஒரு அப்துல் கலாமுக்கு ஒரு சிறந்த பழமொழியாக விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் ஒருபொழுதும் தூங்குவதில்லை என்பதே உண்மை